நான் வந்து நிறையா சமையல் குறிப்புல்லாம் வந்து படிப்பேன் ஏன்னா எனக்குச் சமைக்கிறதுக்கே ரொம்பப் பிடிக்கும் அதனால வந்து நான் நிறைய சமையல் குறிப்புப் படிப்பேன் சமையல் குறிப்பில் வந்து பார்க்கும்போது நம்ப அப்படியே உள்ளது வந்து நம்ம வீட்டில் எந்தப் பொருளும் இருக்காது அப்படி சமைககிறதுக்கு நம்ம ஒன்று ஒன்றும் வாங்கிட்டு வரச்சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஒரு நாள் நான் ஒரு குறிப்புப் படிக்கும்போது எங்கள் வீட்டில் அன்னக்கு எல்லாப் பொருளுமே இருந்தச்சு எனக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்பப் பிடிக்கும் அதனால வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படினு சொல்லிவிட்டு குறிப்புலருந்து நோட்ஸெலாம் எடுத்து வச்சுருந்தேன் அது எப்படி செஞ்சேன் அப்படினு பார்த்திங்கன்னா எண்ணெய் குக்கரில் வந்து எண்ணெய் வச்சுக்கிட்டேன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராமு அந்த இருலாம் இருக்குல்ல அந்த இதெலாம் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு வெங்காயம் வெங்காயத்தப் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் செவந்ததுக்கு அப்பறம்தான் தக்காளிபோடனுன்னு போட்டுருந்தது அதேமாதிரியும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்க அப்பறமாக தக்காளி போட்டுக்கிட்டேன் தக்காளி போட்டு நல்லா கிண்டிவிட்டதுக்கு அப்பறமாக ரெண்டு பச்சைமிளகா சேர்த்துக்கச் சொன்னாங்க அதேமாரி ரெண்டு பச்சைமிளகாவும் போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா வதக்குனேன் வதக்குனதுக்கு அப்புறமாக இஞ்சிப் பூண்டு சேர்த்துக்கச் சொல்லிச் சொல்லிருந்தாங்க இஞ்சியில வ இஞ்சி வந்து நல்லா சேத்திட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அரிஞ்சி போட்டு அதே மாரிப் பூண்டு உறிச்சு வாஷ் பண்டு பூண்டுல வந்து அந்த தோல் இல்லாமல் வந்து ஃபுல்லாகவே எடுத்துவிட்டு நல்லா நைவாக மாவு மாரி நல்லா அரைச்சிக்கிட்டு அந்த இஞ்சிப் பூண்டோட வந்து சீரகம் மிளகு அந்தப் பட்டை கரிமட்டை பசலால பட்டை இல இருக்கும்ல அந்த ரெண்டு இலயையும் போட்டு அந்த இதோட போட்டு அரைச்சிக்க சொன்னாங்க அரைச்சுக்கணும் அப்படினு சொல்லிப் போட்டுருந்துது அதே மாரியே நானும் அதைப் போட்டு அரைச்சி அந்த வெங்காயம் தக்காளி வதங்குனதுல எடுத்துபோட்டு திரும்ப கிண்டுன வாசமே செம சூப்பராக வந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே அதுக்குள்ளே பிரியாணி ரெடியா அப்படீனு கேட்டாங்க அப்பறமாக அதைக் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்பறமாக அதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து மசாலாவை சேர்த்துக்கிட்டேன் என்னென்ன மசாலா அப்படினு பார்த்திங்கன்னா காரத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலாவில ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கு அப்படினா ஒரு ஸ்பூன் பர்ஸ்டே வந்து போட்டுக்கணும் கடைசியா ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா கடைசில வாசமாக இன்னும் கொஞ்சம் வாசம் இருக்கும் அப்படின்டு எல்லாத்தையும் போட்டுக் கிண்டிவிட்டுக்கிட்டு சிக்கனையும் எடுத்து அதுல போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் சிக்கனே கொஞ்ச நேரம் இந்த ஆவியிலே வெந்து அந்த மசாலாவோட சேர்ந்து கொஞ்ச நேரம் வேகும் வெந்ததுக்கு அப்புறமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி இப்போ இந்தக் குக்கருக்கு எவ்வளோ தண்ணி போடமுடியுமோ அவ்வளோ தண்ணி போட்டுக்கணும் இப்போ வந்து நான் வந்து ஒரு நால் டம்ளர் வந்து அரிசி போட்டுக்கிட்டேன் அரிசி களஞ்சிக் கிட்டேன் அதனால வந்து நான் ஒரு எட்டு ஒன் எட்டு டம்ளர் எட்ரை டம்ளர் வந்து நான் வந்து இப்போ தண்ணி வைக்கிறேன் குக்கரில் எட்டு டம்ளர் வந்து இப்ப தண்ணி வச்சிட்டு ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவே நான் வந்து வச்சிக்கிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து வச்சுருக்கேன் களஞ்சி வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமாக இந்தப் பாஸ்மதி ரைஸ்ஸையும் எடுத்துப் போடுறேன் போட்டு குக்கரை நல்லா மூடிவிட்டு நான் வந்த மூணு விசில் வச்சுருந்தேன் மூணு விசில் வைக்கச் சொல்லிப் போட்டுருந்தாங்க அதேமாதிரி மூண் பாஸ்மதிக்கு ரைஸ்க்கு மூணு விசில் போதுன்னு அந்தக் குறிப்பில் இருந்திச்சு அதனால நான் மூணு விசில் விட்டு எடுத்தேன் எடுத்து ஒரு ஃபேவ அஞ்சு நிமிஷத்தில் வந்து விசிலு அடங்கிச்சி அடக்குனதுக்கு அதுக்கப்புறமாக அந்த விசிலை எடுத்துவிட்டு பிரியாணி ஓப்பன் பண்ண ஸ்மெல்லே வேறு லெவலில் இருந்திச்சு சூப்பராக இருந்திச்சு நான் அன்னக்கி தான் வந்து முத முதல்ல வந்து பிரியாணியே செஞ்சிருக்கேன் அதுவும் செம்ம் வாசமாக இருந்திச்சு உப்பு காரம் எல்லாமே கரெக்ட்டாகவும் இருந்திச்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாமே ரெஸ்ட்டாரண்ட்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு அப்படீனு சொல்லிவிட்டு எல்லாருமே சொன்னாங்க